தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி கற்றுக்கொள்வது அனைவருக்கும் படிக்கும் ஒரு அடிப்படை பாடமாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப நம்புகிறேன் ஏனால் இப்போ இருக்கிற இந்த உலகம் வந்து ஒரு டெக்னாலஜி வேல்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி வேல்டு வேல்டுல் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியை பற்றியும் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்து இந்த டெக்னாலஜியை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இந்த சொசைட்டிக்காக எப்படி அந்த நல்லவிதமாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு அடிப்படை பாடமாக பள்ளியிலே அந்த பாடத்தை வைக்கிறப்போ அது வந்து இன்னும் ஈஸியாக வந்து மாணவர்களை வந்து ரீச் பண்ணும் ஸோ அது அவங்களும் ப பள்ளி படிப்புலேயே வந்து அதை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ படிக்காத பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி படிக்காமல் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அது வந்து இந்த மாணவர்கள் மூலமாக அந்த டெக்னாலஜி வந்து ரீச் ஆகும் அதேமாதிரி இந்த டெக்னாலஜி இல்லாமல் அடுத்து எதுவுமே இல்லை அணுவின்றி அசையாது அப்படின்றது மாதிரி டெக்னாலஜி இல்லாம இனி உலகமே இயங்காது அப்படின்ற அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே எல்லோரும் கற்றுக்கணும் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி அதை வந்து எல்லோருமே கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா தான் அதை வந்து அடுத்த லெவெலுக்கு வந்து மக்களை வந்து கொண்டுவிட்டு போகும் ஸோ அதனாலே தொழில்நுட்பம் என்ற ஒரு பயன்பாடை வந்து நம்ம ஒரு அடிப்படை பாடமாக வைக்கணும் அதுவும் ஸ்கூலையும் வைக்கணும் சப்போஸ் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய அட்வான்ஸ்டாக இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ்ஸை வந்து காலேஜில் வந்து அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி மற்ற மொழி கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி அவங்க தேர்ந்தெடுத்த அந்த படிப்பை மட்டும் படிக்காமல் இப்போ கரெண்ட்டாக ட்ரெண்ட்டிங்கில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியை பற்றியும் அதோட யூஸை பற்றியும் கண்டிப்பாக வந்து ஒரு பாடமாக வைக்கிறப்போ அது வந்து அதோடு ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து நான் வந்து இதை வந்து ரொம்ப நம்புகிறேன் இது வந்து ரொம்ப ஹெல்ப் அடுத்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன்